ஹலோ எம்டிஎன் ஹோட்டலா இந்தமாதிரி அறிவழகன்கிற பர்ஸன் பேசுகிறேன் உங்க கடையில் தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் மீல்ஸ் ஆட்ரு பண்ணிருந்தேன் நான் வெஜ் மீல்ஸ்ஸு அது வந்து பேக்கிங்லாம் ஒழுங்காக சரியில்லேங்க என்ன வெளிலலாம் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துருக்காங்கள் எல்லாம் சிந்திருக்குது சாப்பாடுலாம் இப்படி தான் பேக்கிங் பண்ணி கொடுப்பிங்களா உங்க உங்கள் ஹோட்டலில் இப்படி தான் பேக்கிங் பண்ண சொல்லிருக்காங்களா இப்படிலாம் பண்ணாதீங்க சரி இல்லை சரியா மீல்ஸ்லாம் சரியா வேகவே இல்லை ரைஸ்லாம் அதில் சிக்கன்லாம் வேகாமல் அப்படே இருக்குது எப்படி நீங்கள் இதலாம் பார்த்துதான பார்த்து தான் இது பண்ணுவிங்களா குவாலிட்டி செக் பண்ணுவிங்களா இதுலாம் பண்ண மாட்டிங்களா நீங்கள் சோற்றில ஒரு கரப்பாம் பூச்சி கூட கிடக்குது அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து நான் என்னோடய இன்ட்டர்நெட்டில் தான் போடப்போகிறேன் இப்போ உங்கள் ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேண்னாலும் போய் பார்த்துக்குங்க இந்தமாதிரிலாம் இருக்காதிங்க கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க இனிமேட்டு பண்ணக் கூடாதா ஏன் பண்ணக் கூடாது அதுக்கு நீங்கள் ஒழுங்காக பார்த்துருக்கணுங்க என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் உங்கள் ஹோட்டலு உங்கள் ஹோட்டல் பெயர நீங்கள் தான் காப்பாத்திக்கணும் நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் நாலு பேரு உங்களை தேடி வருவான் நீங்கள் ஒழுங்காக பார்த்து எல்லாத்துக்கும் செஞ்சால் தான் ஃபுட் டிப்பார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு தெரியுமா சொல்லவா இன்ஸ்பெக்டர் ஃபு ஃபுட் இன்ஸு இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்தமாதிரிலாம் பண்ணாதிங்கங்க நல்லாயிருக்காது அப்புறம் அடுத்தவாட்டி ஃபுட் டெலிவரி பண்ணுறவனே சரியா சரியான டைமுக்கே வரமாட்டங்கிது நான் வந்து ஒரு மணி நேரம் அ அரை மணி நேரத்தில் வரும்ன்ட்டு நினச்சி பார்த்து ஆர்ட்ரு பண்ணால் வரதுக்கு ரெண்ட்ரை மணி நேரம் ஆகுது வந்து வந்தும் எது ஏன்டா இவ்வளோ நேரம் லேட்டு அப்படின்னு அவன் கிட்ட கேட்டால் சண்டை போடுறான் அவனா ஏங்கிட்ட சண்டை போடுறாங்க ஏன் லேட்டுன்னு கேட்டால் அவரும் க அந்த சரியான ரெக்ஸ்பெக்ட்லாம் கொடுக்க மாட்றாரு உங்கள் ஹோட்டலே சரியில்லை சொல்லப்போனால் டெலிவரியும் சரியில்லை ஒரு ஒரு கஸ்டமரை இப்படி தான் டீல் பண்ணுவிங்களா நீங்கள் இனிமேட்டு குவாலிட்டிலாம் செக் பண்ணுங்கள் ஹோட்டலில் நல்லா இது ப்ராண்டடா பார்த்தா தான் நாலு பேரு நம்பளை தேடி வருவாங்கள் சரி ஓகே தேங்க் யூ